ஹலோ வணக்கம் மங்கள் ஓட்டளுங்ளா நான் வந்துட்டு முந்தாநாள் வந்துட்டு உங்கள் கிட்ட பேசிவிட்டு வந்தன்னு என்னுடைய பையனுடைய பர்த்டே பார்ட்டிக்காக பிரியாணி சொல்லியிருந்தேன் அதை வந்துட்டு நீங்கள் நல்ல முறையில் தயார் செய்து நல்ல பேக்கேஜ் செய்து சூடாக வந்து அனுப்பிவைக்குமாறு நாங்கள் உங்களை கேட்டுக்கிறேன் மற்றும் உணவு நீண்ட நேரம் சூடாக வைத்திருக்க முடிந்தளவுக்கு நல்ல பேக்கேஜில் செய்து என்னுடைய வி விலாசத்திற்கு ஜகதாப் கிராமத்திற்கு எனக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்